எங்கள் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா சனக்குமாரநதி அப்படின்னு வந்து ஒரு ஆறு ஓடுதுங்கள் நல்லா வந்து நீர் வளம் உள்ள ஒரு ஊரு தாங்க பக்கத்தில் நிறையா மலைகள் எல்லாம் இருக்குது நல்லா தண்ணி வசதி இருக்குதுங்க அங்கெல்லாம் இங்கே நிறைய தேங்காய் பாக்கு இதுதாங்க விளையிது நெல் பயிர்கள் வைக்கிறாங்கள் அதே வந்து கொஞ்சம் வில்லேஜ் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஆரியம் அதெல்லாம் நடுறாங்க தக்காளி அதிகமாக வெளையிதுங்க இங்கெல்லாம் வந்து நிலமை ரொம்ப நல்லாதாங்க இருக்குது தக்காளி அதிகமாக பயிர் செய்வாங்கள் மிளகாய் மஞ்சள் எல்லாம் நல்லா விளை விற்கிறாங்கங்க எங்கள் கிராமத்தினுடைய நிலைமை எல்லாம் பார்த்திங்கன்னா பசுமையாக எப்போதுமே ரொம்ப நல்லா இருக்குங்க